முன்னெல்லாம் காய்கறி மளிகை பொருளெல்லாம் வாங்கிற மாதிரி இருந்தால் நேரடியாக போய் வாங்கிற மாதிரி இருந்துச்சி அதுவும் அது சூப்பர் மார்க்கெட்டு தான் ஒரு அஞ்சு வாரத்து கிட்டே யூஸ் பண்ணிட்டோம்ன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி எல்லா பொருளோடய விலையும் ஏத்திட்டாங்க அதனால் அதுவும் இல்லாமல் காய்கறி பொருளோடய காய்கறி மளிகை பொருளோடய விலயெல்லாம் ஏற்றி எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டு ஜீஎஸ்டி அதெல்லாம் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்றிட்டாங்க அதனால் இப்போ எல்லாம் சமாளிக்கவே முடியல நான் மாசத்துக்கு அது வாரத்துக்கே ஒரு ரெண்டாயருபாக்கிட்ட செலவாகிருது காலமெல்லாம் மாறி போய் இப்போ ஆன்லைனில் நம்ம வீட்லேருந்தே வாங்கிற மாதிரி ஆட்ரு பண்ணால் வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணுற மாதிரியெல்லாம் வந்துடுச்சு இந்த இந்த ஃப்ளிப்கார்டு அமேசான் மீஸோலாம் இருக்குது இப்போல்லாம் நம்ம போய் நேரடியாக போய் வாங்குணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்லேருந்தே இந்த காய்கறி இவ்வளோ வேணும் இந்த மளிகை பொருள் இவ்வளோ வேணும்னா நம்ம வீட்லேருந்தே பார்த்து ஆட்ரு பண்ணால் போதும் அவங்களே நம்ம சொல்கிற வீட்டுக்கு வந்து சொல்கிற அட்ரெஸ்க்கு வந்து வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுமிச்சம் நம்ம நேரடியாக போய் காசு கொடுக்கவும் தேவை இல்லை ஆன்லைனில் நம்ம காசு அனுப்பின்னா போதும் அது கொஞ்சம் ஈஸியான முறையாக ஆகிருது அதனால் ஆன்லைன் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து கொஞ்சம் எல்லோரும் ஈஸியாக கொஞ்சம் ஈஸியாக இது வாங்கிகலாம் பொருள் வாங்கிகலாம் காசும் அனுப்பிக்கலாம்